தமிழகநாட்டில் வந்து முதல் கடவுள் வந்து முருகருன்னு தான் சொல்கிறாங்க அவருக்காக வந்து நிறைய பேர் அலகு குத்துகிறாங்க மாலை போடுறாங்க வேண்டிக்கினு நடந்துக்கூடம் போகிறாங்க அவர் நினைச்சா என்ன நினச்சாலும் நெ நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்தியாக இருக்காங்க அவருக்கிட்ட அதனால் வந்து எ எங்கே போனாலும் வா அவர் வந்து கை விட ஏ வேண்டுதலுக்கும் சும்மா மத்தவை எது கேட்டாலும் அவருக்கிட்ட அவர் கையிலேருந்து நடக்குது அதனால் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க அதிகமாக அவரை நேசிக்கிறாங்க பால்குடம் எடுக்கிறதோ இல்லை பு நடந்தெல்லாம் போகிறாங்க அவருக்கு அதனால் வந்து மக்கள் பூரா அவங்களை அவரை வந்து ரொம் நல்லா நல்லா நம்பி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க நெனைச்சாலும் நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து முருகன் கோயிலுக்குனு அதிகமாக இருக்குது எங்கே போனாலும் அவரை நெனச்சு தான் மக்கள் வந்து வாழ்ந்துன்னுக்கிறாங்க அதனால் தான் முருகன் கோயிலுக்கும் போயிக்கிறோம் போனாலே எதுனா நடக்குது நல்லது என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேரில் பார்த்துன்னு வந்துருக்கிறோம்